என்னன்ன மீனுணா இருக்கு ஆ ஒரு கிலோ வஞ்சிரம் ரெண்டு கிலோ இறால் வஞ்சிரம் மீன் ஒரு கிலோண்ணா ரெண்டு ஆ சரி இல்லண்ணா ஒரு கிலோ வஞ்சிரம் மீனும் ரெண்டு கிலோ இறால் வேணுண்ணா ஏன்னா நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு அதுக்கு அதுக்கு இறால் குட்டி குட்டியாக இருக்கு எங்கள கிளீன் பண்ண தெரியாது நீங்கள் கிளீன் பண்ணி தருவீங்களா இல்லை அதுக்கும் அமவுண்டு வருமாண்ணா நல்லா கிளீன் பண்ணி தந்துடுங்க நாங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் ஏன்னா நாளைக்கு சமைக்க போகிறோம் ஆ சரிண்ண பரவாயில்ல நீங்கள் வெட்டி கிளீன் பண்ணி தந்துடுங்க நான் வெய்ட் பண்ணி வாங்கிகிட்டு போகிறேன் ஆ நாட்டு மீன் கானாங் கெண்டை மீன் இருக்காண்ணா ஆ கெண்டையில் ஒரு ரெண்டு கிலோண்ணா கிளீன் பண்ணி தந்துடுங்க அதுக்கும் சேர்த்து அமவுண்ட் சரிண்ணா சரிண்ணா